இப்போ என்ன சார் அதாவது வந்து இப்போ என்ஜிஓ மூலயமா ஒரு நம்ப சீட்டு நடத்தினோம் பத்து சீட்டு ஏஜென்டு நிற்கிறாங்கனு வைச்சிக்கோங்களன் பொதுவாக இருபது மெம்பர் தான் பொறுப்பு இப்போ லோன் எடுத்து தரோம்ன்னு சொல்லிவிட்டு லோன் எடுத்து கொடுக்குறாங்க லோன் ஒழுங்கா கட்டுறதில்ல சில பேர் ஆனால் நாங்கள் கரெக்டாக கட்டினாலும் எவனோ மாரியே கையெழுத்துப்போட்டு நாங்க கட்டினதாவும் இந்தமாரி மோசடியெல்லாம் செஞ்சிடறாங்க செஞ்சுட்டாங்க இப்போ இது வருஷம் பதினஞ்சு வருஷமாச்சு இன்னும் என் கை பதினஞாயிரர்ரூவா என்னுடைய சேமிப்பு காசே கைக்கு வரலை கேட்டால் அவங்க எடுத்துக்கினாங்க இவங்க எடுத்துக்கினாங்க சொல்லிவிட்டு பித்தலாட்டம் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்திங்ன்னா அது ஒரு பாடம் அதாவது இப்போ ரெண்டாவுது பார்த்திங்கன்னாக்கா சேமிப்பு உண்டியல் வச்சு நாங்கள் சேமிப்பு பண்ணுவோம் சில நேரத்துங்களில் இந்த சாமிகிட்ட உண்டியல் வச்சு கூட சேமிப்பு பண்ணுவோம் அது தான் எங்களுக்கு திக்கு தவிர மற்றபடி மக்களை நம்பி இந்தமாதிரி இந்த என்ஜிஓ மூலயமா அது இது பணம் கட்டறுதெல்லான் ரொம்ப மோசம் தின்னுடறாங்க கடைசியில் கேட்டாக்கால் சண்டைக்கு வராங்க இந்தமாதிரியெல்லாம் மோசடி நடக்குது ஒரு காலத்தில் பார்த்தோமுன்னா நானும் என் ஃப்ரெண்ட்சும் பேங்களூர்லேர்ந்து பஸ்ஸுக்காக வேலை முடிச்சிட்டு வரோம் பேங்ளூர்லிர்ந்து ஊருக்கு அன்றைக்கி கால கட்டத்தில் பார்த்திங்கனாக்க எங்களான்ட வெறும் நூறுவாய் தான் இருக்குது அந்த நூறுபாய் ஒருத்தன் பர்ஸை அடிச்சுட்டான் பஸ்ஸுலே பஸ்ஸுல ஏறும்போது டிக்கட்டு வாங்குகிறோம் பார்த்தா பர்ஸில் பாக்கெட்டில் பர்ஸு காணும் உடனே கண்டெக்டரு இறக்கிவுட்டான் கீழே சரி இறங்கி எங்கே நூறு கிலோ மீட்டரு தூரம் நடந்து நடந்து வர முடியுமா ஊருக்கு அப்படியே தவிச்சிக்கிட்டிருந்தோம் அப்படியே நடந்து வந்துகினே இருந்தோம் ஒரு பெரிய ஆளு அவரு வாக்கிங் அப்டே எங்கோ வந்துன்ருந்தாரு ஐயா வணக்கம் வச்சோம் எங்களுக்கு மொழியும் தெரியாது கனடா மொழி அவங்குளுக்கு கனடா தெரியும் எங்களுக்கு தான் தமிழ் தெரியும் அப்போ பேசும்போது அதே அப்புறம் அவர் சொன்ன விஷயத்தை நடந்த விஷயத்தை சொன்னோம் அவரு இருந்திட்டு அப்புறோம் எவ்வளோபா காசு பஸ் ஃபேருன்னு கேட்டார் அவரும் சார் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்கு நூறுபாய் சார் வேணும் சரி ஒரு நூறு பர்ஸ்செடுத்து நூறுபாய் எடுத்து கொடுத்தாரு உடனே அவங்க அந்த அந்த பெரியாளு காலுக்கு நாங்க ரெண்டு பேரு காலுக்கு எடுத்து சத்தியமா கும்பிட்டுட்டு ரொம்ப நன்றிங்க சார்ன்னு சொல்லிட்டு அப்புறோம் அவரு சொன்னாரு இங்கலாம் பஸ்ஸு நிற்காதுப்பா இன்னும் ரெண்டு கிலோ மீட்டரு தூரம் நடந்து போகணும் நீங்கள் அங்கே நின்றீங்கன்னா பஸ்ஸு வரும் அங்கே ஏறி போயிடுங்கன்னு சொன்னார் அதேமாதிரி ரெண்டு கிலோ மீட்டரு நடந்து வந்து பஸ்ஸில் ஏறி அப்புறோம் வந்து பயணம் செஞ்சு வந்து கிருஷ்ணகிரியில் இறங்குனோம்